த்ரெட் ஜுவல்லரியெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஓல்சேல் கடையிலெல்லாம் போயி வந்து நூல் வாங்குனால் அங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் இதே வந்து மற்ற கடைங்கலெல்லாம் வாங்கினா வந்து ஒரு நூலோடய ரேட்டே வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்தமாதிரி இருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து ஒவ்வொரு நூல் ரேட்டு வந்து இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் அந்தமாதிரிலான் வந்து அதுவுமே வந்து ஓல்சேல் கடையில் வாங்கினா வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இதே வந்து ஃபேன்சி கடையிலெல்லாம் போயி வாங்கினா ஸ்டோன்ஸ்சோடய ரேட்டெல்லாம் வந்து அதிகமாகருக்கும் ஒரு சில ஸ்டோன்ஸ்செல்லாம் வந்து எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணிப்பேன் அதிலியுமே வந்து சில டைம் வந்து ஆஃபர்ஸ் தருவாங்க அந்த டைமிங்கில் வந்து நான் ஆன்லைனில் வாங்கிப்பேன் அப்றம் வந்து மற்ற மண் ஐட்டமெல்லாம் வந்து டெரக்கோட்டா ஜுவல்ரி செய்யிறதுக்குலாம் வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு கம்மியாக கிடைக்கும் அதனால நான் வந்து ஆன்லைனில் வந்து பெஸ்ட்டாக ப்ரிப்பர் பண்ணுவேன் ஆன்லைன் தான் பெஸ்ட்டு அதுக்கு